ஹலோ ஆரியாஸ் ஹோட்டலாங்க அண்ணா நான் இப்போதான் ஒரு ஆஃபனவருக்கு முன்னாடி ஆ ஆமாம் சாப்பாடு ஆர்ட்ரூ கொடுத்துருந்தங்கணா ஆமாம்ங்க ஆமாம்ங்க ஆ என் பேர் சொர்ணா என்னோட பேரில்தான் ஆர்ட்ரு கொடுத்துருந்தங்கணா ஆ இல்லைல்ல ஓகேங்க அது ஒன்று பிரச்சனை இல்லைங்க இல்லை நான் ஆர்ட்ரு பண்ண உணவு வந்து நான் வந்து ரெண்டு தோசை அப்புறம் ரெண்டு நெய் நெய் தோசை சொல்லி இருந்தன் அப்புறம் ஒரு மசால் தோசை சொல்லி இருந்தங்க ஆமாங்க பொங்கல் சொல்லி இருந்தன் ஆமாங்க சப்பாத்தி சொல்லி இருந்தன் இப்போ என்னன்னா எனக்கு வந்து இந்த சப்பாத்தி மட்டும் இப்போ வேண்டாம் மீதி எல்லாம் எனக்கு வேணும் சப்பாத்தி ஆர்ட்ரு மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேன்சல் பண்ணனும் ஆ ஓகே நன்றிங்க அண்ணா